ஹலோ அண்ணா நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆட்டோ வேணும்ன்ட்டு வெளியே கொஞ்சம் போகணும்னுட்டு நீங்கள் இதுவரை வரவே இல்லை எப்பே வருவீங்கண்ணா நான் அர்ஜெண்ட்டாக போகணும் ஃபோன் பண்ணி கூட நான் வந்து ஹாஃப் ஆன் அவர் ஆச்சு இதுவரையும் நீங்கள் வரவே இல்லை அதுக்கு தான் ஃபோன் பண்ணிணேன் வரீங்களா இல்லை எங்கே இருக்கீங்கனு சொன்னிங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும்ண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வாங்க அர்ஜெண்ட்டாக நான் கிளம்பணும்